இந்த மாவட்டத்தில் எங்கள் மாவட்டத்தில் வந்து அப்போ வந்து நாங்கள் சின்னப் பிள்ளையா இருக்கும் பொழுது விவசாயம் வந்துங்க கம்பு சோளம் மக்கட்ட சோளம் வெண்சாமர சோளம் எல்லா சோளமும் சோளம் கம்பு வரகு கேழ்வரகு தின சாமை இதெல்லாம் விளையுங்க மிளகாய் கொத்தமல்லி வரகு இது எல்லாம் விளையும் எல்லா விவசாயமும் அப்போல்லாம் வந்து விளையுங்க அப்போல்லாம் வந்து டிராக்டருல்லாம் கிடையாது நாங்கள் வந்து வீட்டுக்கு வீடு மாடு வண்டி ஏர் கலப்பை இதை தான் வச்சிருப்போம் எல்லாரையும் இழுத்துட்டு போய் ஏர்கலைப்பவுட்டு ஓட்டி அப்போல்லாம் விவசாயம் பண்ணுவோம் களக்கட்டில் கூடுவோம் கூ மம்பட்டிய எடுத்துட்டு கொத்தி விவசாயம் பண்ணுவோம் இது எல்லாம் விளையும் வரகு விளையும் வீட்டுக்கு சாப்பாடு அப்போல்லாம் வந்து திருவையில் தாங்க அரைப்போம் நாங்கள் வரகுல்லாம் வந்து இப்போ தான் வந்து மிஸின் வந்துருக்குது அப்போல்லாம் மிஸின் கிடையாதுங்க திருவை பெரிய திருவையை இது வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வீடு திருவை இருக்குதுங்க அதை திருவையில் மண்ணு மண் கருப்பு மண் வரும் கருமண் ஏரிமண் எடுத்துகிட்டு வந்து நல்லா கொழைச்சி அதை மண்ணை திருவையில் போட்டு அப்பிவிட்டு அதுக்கு மேலே ஒரு துணி போட்டு மெல்லியை துணி வெள்ளை துணி போட்டு நல்லா அந்த மண்ணு போட்டு நல்லா மொழுகி அப்படியே வழிச்சிவுட்டு அப்புறம் பொழுது அந்த திருவையை போட்டு அந்த வரவை அள்ளிபோட்டு அரைப்போங்க அரைத்து அதை தூற்றி உம்மியை தூற்றி சொ சொலவு இருக்குதுங்க சொலவு வாங்கிட்டு வந்து கொழுக்கிணும் நல்லா கொழுச்சி தீட்டி அதை உரலில் போட்டு தீட்டி ஏழு கலனி எடுக்கணுங்க அந்த வரகுரிசிய அப்போல்லாம் கலஞ்சி அப்படியெல்லாம் சாப்பாடு வடித்து நாங்கள் சாப்பிட்டோங்க அது அப்புறம் கம்பு விளையும் பொட்டு கம்பு அந்த கம்பு வந்து கலஞ்சி அறுத்து கொண்டு வந்து மாடு பொனக்கட்டி அந்த மாட்டுக்கு அப்போல்லாம் இப்போல்லாம் வந்து டிராக்டர்விட்டு அடிக்கிறாங்க அப்போல்லாம் கிடையாதுங்க அப்போல்லாம் களங்கோலணும் நல்லா களங்கொல்லி பெரிய களமாகொல்லி மாட்டவிட்டு சாணி கரத்து ஊற்றி மாட்டை பொனையடித்து கட்டி ஓட்டி அதெல்லாம் களமாக்கி அப்புறமேட்டு அந்த கரு விரவுகட்டு கம்பல்லாம் கொண்டுவந்து போட்டு மாட்டவிட்டு நல்லா ஓட்டி அடித்து தூற்றி ஆள் கொண்டு வந்து தூற்றி எடுத்து வீட்டில் கொண்டு போய் வச்சு கம்பு வந்து தீட்டுங்க தீட்டி புடச்சி திரும்பி மறுபடி தண்ணி ஊற்றி மறுபடி இடிக்கணும் இடித்து நீராரு தண்ணி வச்சு சாப்பாடு செஞ்சி அப்படி தான் அதை வந்து கம்பஞ்சோறு சாப்பிடணும் சோளமும் அப்படிதாங்க மக்கட்டு சோளம் சாப்பாட்டுக்கு வரும் நல்லா குத்தி அதுவும் வரவு திருவையில் போட்டுதான் உடச்சி அப்புறம் தெலகணும் அது மாதிரி தான் சாப்பிட்டோம் அந்த சோறு அப்போல்லாம் உடம்புல கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சத்து இருந்துச்சுங்க இப்போல்லாம் அந்த நெல்லரிசி அரிசி ஒரு கிலோ எழுவது ரூபா எண்பது ரூபா கூட விற்கிதுங்க நூறுபா விற்கிது அந்த அரிசியை வாங்கி சாப்பிட்டு எல்லாம் மனுசன் நோய் வந்து தான் சாகுறாங்க அப்போல்லாம் விவசாயம் வந்து இப்படிதாங்க இருந்துச்சு நல்லா விவசாயம் மாடு ஆடு காட்டிட்டு ஓட்டிட்டு போய் மாட்டை கட்டிக்கிட்டு ஏர் கலப்பை தூக்கிட்டு போய் ஓட்டி காலையிலேருந்து உழவு ஓட்டணும் ஃபஸ்ட்டு உழவு ஓட்டணும் மறுபடி ரெண்டாவது உழவு ஓட்டணும் மறுபடி ஏறி போ எருவு தான் அப்போதான் உரம் அப்போல்லாம் உரல்லாம் கிடையாதுங்க எருவுதாங்க மாட்டு எருவு தான் கொண்டு போய் போட்டு நல்லா காட்டில் விவசாயம் பண்ணுனோம் எல்லா விவசாயமும் வந்து மிளவால்லாம் நல்லா செமையாக நல்லா விளையுங்க கொத்தமல்லி நல்லா விளையும் எல்லாம் விளையும் இந்த விவசாயல்லாம் அப்போ வந்து விவசாயம் பண்ணோம் நாங்கள் நல்லா விவசாயம் பண்ணி நல்லா நாங்கள் எடுத்தோம் வருமானம் எடுத்தோம் இப்போல்லாம் வந்து அப்படில்லாம் அதெல்லாம் விளையமாட்டிங்கிதுங்க அந்த வருமானம் அந்த விளச்சல் வந்து இப்போ வந்து விளையல இப்போ ஏன்னா இந்த பருத்தி வந்துடுச்சி பருத்தி சோளம் இது ரெண்டு தான் இப்போ வந்து விவசாயம் வந்து அதிகமாக இருக்குதுங்க அந்த பாரம்பரிய விவசாயம் வந்து நல்லா இருந்துச்சு இப்போ வந்து அதெல்லாம் வந்து யாரும் பண்ணுறதில்ல அப்போ வந்து இந்த காட்டுக்கு போடுறது வந்து உரல்லாம் கிடையாதுங்க கடல்ல புண்ணாக்கு இப்போ வந்து மாட்டுக்கு போடுறாங்க இல்லைங்களா அந்த கடல்ல புண்ணாக்கு போட்டு குண்டானில் போட்டு இடிப்போம் வீட்டுக்கு வீடு நாலு ஆள் அஞ்சு ஆள் போட்டு இடித்து மூட்டை மூட்டையாக அள்ளிகிட்டு காட்டில் கொண்டி போய் மூட்டை மூட்டையாக தூக்கிட்டு போகணுங்க கஷ்டப்பட்டு அந்த ஒடையில முழங்காலு மழை பெய்யும் ஒல மழை செம மழை பெய்யுங்க அப்போல்லாம் மூணு மாதம் மழையே விடாது எங்களுக்கு அவ்வளோ மழை பெய்யும் அந்த மழையில போய் தூக்கிட்டு போய் காட்டில் கொண்டி அந்த புண்ணாக்க போட்டு எருவை எரிச்சி அப்படிதான் நாங்கெல்லாம் வந்து விவசாயம் பண்ணிணோம் மிளகால்லாம் வச்சுருந்தோம்னா முருலி வந்துடுங்க அந்த முருலிக்கு வந்து சாம்பலை அள்ளி முரியா மருந்தை கொண்டுட்டு வந்து அந்த முரியா மருந்தும் சாம்பலும் ரெண்டையும் ஒன்றா கலந்து கொண்டு போய் காட்டில் செடி செடியை ஒரு துணியில் போட்டு அப்படி அப்படியே உதறிவுட்டு வருவோம் அதான் கொண்டை பூச்சி உழுவுறதுக்கு அந்த உதறிவுட்டு வருவோங்க அப்போல்லாம் வந்து விவசாயம் அப்படி மிளவா செடிக்கெல்லாம் கத்திரி செடியும் அப்படிதாங்க கத்திரியில் வந்து அந்த செடியில் குருத்தில் வந்து பூச்சி வந்துடும் அந்த மிளவா பவுட்ரும் சாம்பலும் கலந்து கொண்டு போய் நாங்கள் வந்து எரித்துவுட்டு விவசாயம் பண்ணுவோம் மிளகா கொத்தமல்லி எல்லாம் அப்போ வந்த விவசாயம் தான் அப்போ வந்து குப்பம் பருத்திங்க இப்போல்லாம் வந்து இந்த பருத்தி அப்போல்லாம் அந்த குப்பம் பருத்தி அந்த குப்பம் பருத்தி போட்டாக்கா இங்கேருந்து காலையிலேயே போவோங்க ஆறு அஞ்சு மணிக்கெல்லாம் போயிடுவோம் காட்டுக்கு போனாக்கா அந்த குப்பம் பருத்தி அப்புறம் ஆளு ஒன்று ரெண்டு மடி மூணு மடி பிடுங்குனாக்கா வெட்டு கூடையில் நல்லா பெரிய வெட்டு கூடையில் வச்சு அந்த குப்பம் பருத்தியை கொண்டுட்டு வந்து வீட்டில் போட்டுருப்போம் அந்த குப்பம் பருத்தியை பறிக்கிறதுக்கு திருப்பி ஆள்விட்டு பறிக்கணுங்க இப்போல்லாம் வந்து கொலஞ்சையோடு அப்படியே பறித்து பறித்து இருந்தோம் அப்போல்லாம் அப்படி கிடையாது கொலஞ்சையோ பிடுங்கிட்டு வருவோம் அந்த குப்பம் பருத்திங்க கொலஞ்சையோடு பிடுங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு ரெண்டு மூணு நாலு மாதம் வரைக்கும் அதை பிடுங்கிட்டு வருவோம் கொண்டாந்து பிடுங்கி கொண்டுவந்து வச்சிட்டு திருப்பி ஆள்விட்டு திருப்பி அதை பறிப்போம் பறித்து அந்த பறிக்கிறவங்களுக்கு ஒரு பத்து உருண்டை பன்னெண்டு உருண்டை உருண்டை உருண்டையாக உருட்டுவோம் உருட்டி அதுக்கு காசு அந்த பருத்திக்கு பத்து உருண்டைக்கு ஒரு உருண்டை பன்னெண்டு உருண்டைக்கு ஒரு உருண்டை அந்த மாதிரி கோ பருத்தி தான் கொடுக்குறது வேறே எதுவும் கொடுக்கறதில்ல அதுமாதிரில்லாம் விவசாயம் நாங்கள் வந்து அப்படி பண்ணிணோம் இப்போ வந்து அப்படி விவசாயம் கிடையாதுங்க அவ்வளோ ஒரு கஷ்டம் அப்போ காடு பில்லு பிடுங்கணும் ஃபஸ்ட்டு ஒரு களை வெட்டணும் ரெண்டாவது ஒரு களை வெட்டணும் மூணாவது ஒரு களை வெட்டணும் மிளாயிக்கெல்லாம் மிளகாவுக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டம் அப்போல்லாம் நல்லா நம்ம மிளகா விளையும் மானம் மழை பெஞ்சா கூட ஓடகாட்டில் நாங்கெல்லாம் மிளவா அப்போ காய வச்சிருப்போம் தண்ணியில் வந்து அரிச்சிக்கிட்டு ஓடிரும் எவ்வளவோ மிளகால்லாம் போயிரும் மிளகா கொத்தமல்லிலாம் காயை வச்சிருப்போம் அதெல்லாம் அரிச்சிக்கிட்டு சவாரியெல்லாம் ஓடிரும் அப்படில்லாம் நாங்கள் விவசாயம் பண்ணிருக்கிறோம் அந்த ஊருங்களில் வந்து ஆனால் அப்போ வந்து பள்ளிக்கூடம் இல்லைங்க ரொம்ப கஷ்டம் பள்ளிக்கூடம் இல்லாமல் அந்த பள்ளிக்கூடம் வந்து ஆறாவது நான் எங்க ஊரில் வந்து ரெண்டு அஞ்சி வரைக்குந்தான் இருந்துச்சு அந்த ஊருலேருந்து நடந்துதான் இந்த ஊருக்கு வரணும் நாங்க பள்ளிக்கூடம் படிக்கிறத்துக்கு பையை தூக்கிக்கிட்டு பேக்கை மாட்டிக்கிட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு மூணு மைலு நடந்து வரணும் அங்கேருந்து இங்கே நாங்கள் நடந்து வந்துன் தான் அந்த பள்ளிக்கூடம் வந்து இங்கே இந்த ஊரில் வந்து படித்தோம் இப்போ வந்து இங்கே எங்கள் ஊர் ஒன்றியம் வந்து வந்த பிற்பாடு ஒன்றியை செயலாளர் அவர் வந்த பிற்பாடு எங்கள் ஊருக்கு வந்து பள்ளிக்கூடம் படிப்படியாக அஞ்சாவதுக்கு மேலே ஆறு ஏழு எட்டு எட்டாவது பரிட்சை கூட இங்கே எழுத முடியாதுங்க நாங்கள்லாம் பாடாலூர் போய்தான் எங்கள் பசங்கள்லாம் பரிட்சை எழுதுனாங்க பாடாலூர் இங்கேருந்து எங்கே போய் பாடாலூர் போகணும் பஸ் ஏறிச்சி இங்கேருந்து ஆல்த்தர்பேட்டு போகணும் ஆல்த்தர்லேருந்து பாடாலூர் போகணும் ரெண்டு ஊர் போய்தான் அங்கே போய் பரிட்சை எழுதணும் பிள்ளைங்க வருவாங்க சாய்ந்தரமாக கஷ்டப்பட்டு களைத்து போய் இப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க அவர் வந்து நல்லா முயற்சி எடுத்து எங்கள் ஊருக்கு ஒன்றியம் வந்த பிற்பாடு அவர் முயற்சி எடுத்து பன்னெண்டு வரைலேயும் ஸ்கூல் கொண்டு வந்துருக்கார் பன்னெண்டாவது வரைலேயும் ஸ்கூல் கொண்டு வந்துட்டாங்க நல்ல ஒரு பள்ளிக்கூடம் ஹாஸ்டலு பெண்களுக்கு ஹாஸ்டலு லேடிஸ்க்கு சென்ஸுக்கு ரெண்டுக்கும் ஹாஸ்டலு மூணு நாலு ஹாஸ்டல் இருக்குது எங்கள் ஊரில் ஹாஸ்டல் கொண்டு வந்துட்டாங்க இப்போ எங்கள் ஊரில் த நடந்து போகிறதுனா அந்த காட்டுக்கு போகிறதுனா தண்ணில்லாம் அடிச்சிக்கிட்டு போயிடுங்க ஆடு மாடு எல்லாம் அடிச்சிக்கிட்டு போயிடும் தண்ணியில் ரொம்ப கஷ்டம் நடந்து தான் போகணும் நல்லா செம்ம மழைங்க மழை பெஞ்சி சரியான ஒலையா இருக்கும் அந்த மழையில நாங்கள் கஷ்டப்பட்டு தான் மாடு ஆடு ஓட்டிகிட்டு போகணும் அடிச்சிக்கிட்டு மழை பெஞ்சாலும் அடிச்சிக்கிட்டு போயிருச்சி எவ்வளவோ தண்ணியில் ஆளுங்க கூட போயிட்டாங்கங்க அப்போ அவ்வளோ ஒரு கஷ்டம் அந்த மழையில் போவோம் இப்போ வந்து அப்படி கிடையாதுங்க பாலம் போட்டாங்க மேம்பாலம் வந்து ஐயா கஷ்டப்பட்டு அங்கேங்க சொல்லி தலைவருங்களுக்கெல்லாம் சொல்லி கொண்டு வந்து பாலம் போட்டுருக்காங்க இப்போல்லாம் மேம்பாலம் போட்டாங்க பன்னெண்டு வரைலேயும் பள்ளிக்கூடம் இருக்குது இங்கேயே பரிட்சை எழுதுறாங்க எங்கள் ஊர் பிள்ளைங்க சாப்பாடு உணவு காலை உணவு இப்போ கொடுக்குறாங்க மதிய உணவு கொடுக்குறாங்க ரெண்டுவாட்டி உணவு கொடுக்குறாங்க இப்போ பரவாயில்லை நல்லா பள்ளிக்கூடம் வந்து பன்னெண்டாவது வரைலேயும் இருக்குது பரிட்சை பிள்ளைங்க இங்கேயே எழுதுறாங்க பரிசெல்லாம் கொடுக்குறாங்க பிள்ளைங்களுக்கு நல்லா சூப்பராக பள்ளிக்கூடம் நடத்துறாங்க பன்னெண்டு வரலேயும் இருக்குது எங்கள் ஊரில் வந்து எல்லா இதுவுமே இருக்குதுங்க பேங்க் இருக்குது கூட்டுறவு வங்கி இருக்குது கனரா வங்கி இருக்குது அரிசி கடை ரேஸன் இருக்குது எல்லாம் இருக்குது எங்கள் ஊரில் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லைங்க எங்கள் மாவட்டத்தில் அவ்வளோக்கும் நல்லா இருக்குது எல்லாம் விவசாயம் நல்லா இருக்குது ஐயா வந்து எங்களுக்கு எதோ செஞ்சிருக்கார் முடிஞ்ச அளவுக்கு ஒன்றியம் தலைவர் வந்து எங்கள் ஊருக்கு நல்லா செஞ்சிருக்கார் பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரைக்கும் அப்போல்லா அவர் வந்து அப்படி செஞ்சிருக்கிறாரு பள்ளிக்கூடத்துக்கு அவர் மெட்ராஸு போய் ஒரு வாரம் அங்கேயே இருந்து இந்த பள்ளிக்கூடத்தை பன்னெண்டாவது கொண்டு வந்துருக்காங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பள்ளிக்கூடம் வந்து கொண்டு வந்துருக்காங்க எனக்கு நல்லா தெரியும் இந்த ஊருக்கு பாலம் வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு பாலம் கொண்டு வந்துருக்காங்க எல்லா சலுகையும் கொண்டு வந்துருக்காங்க தண்ணிக்கு அது கொண்டு வந்துருக்காங்க எல்லா இதுவுமே கொண்டு வந்துருக்காங்க எங்கள் ஊரில் வந்து திருவிழா வந்து பங்குனி உத்திரம்லாம் நல்லா கொண்டாடுவோம் நாங்கள் செட்டிகுளம் போவோம் அங்கேருந்து வண்டிமாடு கட்டிட்டு போவோம் போய் அங்கே போய் சோறு சமத்து எல்லாத்துக்கும் அன்னதானம் எல்லாம் வழங்குவோம் சாப்பாடு கூப்பாடுல்லாம் செஞ்சு எல்லாரும் யாரார் வாரங்களோ எல்லாத்துக்கும் அன்னதானம் வழங்குவோம் அங்கேருந்து மலைக்கு போய் காவடி எடுத்துட்டு போய் இங்கேருந்து நடந்தே போகிறதுங்க அப்போல்லாம் கோவிலு வந்து பாரம்பரியம் வந்து நடந்தே போகிறது நடந்தே போய் அங்கே மொட்டையடித்து எல்லாம் தேங்காய் செரப்பு வச்சி அங்கேருந்து மேலே ருந்து திருப்பி கீழே இறங்கி வருவோம் வந்து எல்லாம் சமைத்துக்கிட்டு இருப்பாங்க விரதமிட்டு எல்லாம் சாப்பிட்டு கீப்ட்டு செய்வாங்க இப்போ இது வந்து பொங்கல் பண்டிகைக்கு வந்து அதுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த காப்பு கட்டுறதுன்னு அதெல்லாம் நல்லா செய்வோம் வந்து சாப்பாடு செஞ்சு சாமி கும்பிட்றதுக்கு கொலுக்கட்டை மாவு இடித்து துள்ளு மாவு இடிப்போம் கொலுக்கட்டை பிடிப்போம் பயிறு மொச்சக்கொட்டை இதெல்லாம் வேக வைப்போம் அதெல்லாம் வேகவச்சு எல்லாம் செஞ்சி வச்சு இல போட்டு நல்லா படைத்து சாமியை நல்லா கொண்டாடுவோம் அப்படிதான் எங்கள் ஊரில் படைப்போம் சாமியெல்லாம் முருகன் கோவிலுக்கு போவோம் செட்டி குளத்துக்கு எல்லாம் கொண்டாட எங்கள் ஊருலேருந்து ஆடி மாதம் வந்து நல்லா திருவிழா நடக்கும் அது வந்து இதுக்கு காவடி எடுப்பாங்க ஆடி மாதம் எங்கள் ஊரில் வந்து ஆடி பதினெட்டுக்கு வந்து காவடி எடுப்பாங்க எங்கள் ஊரை சுற்றி காவடி போட்டு அலகு போட்டுட்டு வருவாங்க நாக்குலகு போடுவாங்க பெரியலகு போடுவாங்க அதெல்லாம் அலகு போட்டுக்கிட்டு பாரம்பரியமாக நல்லா கொண்டாடுவாங்க நல்லா செய்வாங்க அது செஞ்சிருக்கோம் நாங்கள் மாலை போட்டுட்டு போவோங்க இங்கேருந்து நடந்து சமயபுரத்துக்கு மாலை போட்டுட்டு மூணு நாள் இங்கேருந்து நடப்போம் அப்படியே நம்ம இப்போ ஊரில் வந்து ஒவ்வொரு ஊராக போய் ஒவ்வொரு ஊராக தங்கி மூணு நாளுதான் அங்கே சமயபுரத்துக்கு நாங்கள் போவோங்க போய் நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு நல்லா தரிசனம் பண்ணிட்டு மாலையெல்லாம் கழட்டிட்டு நல்லா கும்பிட்டு சாமி கும்பிடுட்டு வருவோம் அதாங்க செஞ்சிருக்கோம் பாரம்பரியமாக